ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆணோட பங்கு வீட்டில இருக்கிற குழந்தைங்க மனைவி குழந்தைங்கள நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் பிள்ளைங்களுக்கு மனைவிக்கு தேவையான தேவையான பொருட்களை பொருட்கள் வாங்கிக் கொடுக்கணும் அவங்க தேவை அவங்க விரும்புறதை செய்யணும் இதெல்லாம் ஆண்களோட தேவைகள் இதெல்லாம் ஆண்கள் செய்யணும் அதுவும் இல்லாமல் ஆண்கள் வந்து வீட்டு வேலையும் ஷேர் பண்ணி செய்வாங்க அது மாதிரி பெண்களோட பங்கு என்னான்னா வீட்டில கால காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலைகள் செய்யறது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டில உள்ள வேலையெல்லாம் செய்வோம் ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது குழந்தைங்கள கொண்டு வெளியில் கூட்டிகிட்டு போகறது குழந்தைங்களுக்குத் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கித் தரது எல்லாமே பெண்களோட கடமை பெண்கள் வந்து ஆண்கள் சம்பாதிக்கும் சம்பாதிச்சி கொடுக்குற பணத்தை பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நம்ம குடும்ப செலவுகளை பக்குவமாக பார்த்து செலவு பண்ணி குடும்பத்தை நடத்தணும் அது மாதிரி குழந்தைங்க கேட்கறத நல்லபடியாக வாங்கித் தரணும் குழந்தைங்களுக்குத் தேவையான ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு விளையாட்டு ஜாமான் டாய்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கித் தருவோம் அதுமட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் வெளில வெளியில் குழந்தைங்களுக்கு லீவ் விடும்போது குழந்தைங்களுக்கு லீவ் விடும்போது வெளியில் விளையாட கூட்டிகிட்டுப் போகறது பார்க்கு பீச் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குவோம் வி கணவரையும் நல்லபடியாக பார்த்துக்குவோம் இது தான் ஆண்க பெண்களோட கடமை